என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கனா நான் போயி ஒரு ஷேர்ட் எடுத்தேன் ஒரு கடையில் ரொம்ப நல்லாயிருந்துச்சி அதை நான் ஒரு வருடமா யூஸ் பண்ணேன் அதில் நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு வெயிட்லெஸ்சாகவும் நல்லா ஒரு கம்ஃபர்டபிளாக எல்லாம் பார்க்குறவங்களா அழகாக இருக்குது ஷேர்ட்டு உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படினு ரொம்ப இது பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் அந்த கடையில் போயி ஒரு மூணு நாலு ஷேர்ட்டு எடுத்துட்டேன் நம்ம வாஷின்மிஷினில் போட்டாலும் அந்த ஷேர்ட்டு ஒன்றும் ஆகலை அயனிங் பண்ணி நல்ல நீட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் நல்லா உழச்சிச்சி நமக்காக இப்போ பார்த்திங்கனா அந்தமாதிரி கடையில் எடுத்தது நம்ம அந்த ட்ரெஸு நல்ல குவாலிட்டி காட்டனில் நல்லாயிருந்துச்சி அதுதான் நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்கிறேன்